ஆமாம் ஆமாம் மேடம் எச்டிஎஃப்சி பேங்க்குங்களா மேடம் நான் கிரெடிட் கார்ட் ஒன்று அப்ளே பண்ணியிருந்தேன் இன்னும் எனக்கு இன்னும் டெலிவரி ஆகல என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா அது நம்ம இதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கும் இதுமாதிரிதான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க இதுக்கு ஆனால் இந்த எச்டிஎஃப்சியில் மட்டும் தான் இந்தமாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஓகே ஓகே இல்லை மேடம் ஒன் மந்த்தாச்சு நான் பண்ணி ஆ ஃபர்ஸ்ட்டு வெரிஃபிக்கேஷன் சொல்லிட்டு ஒரு பத்து நாளாச்சு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து வந்து செக் பண்ணிவிட்டு போனாங்க வீட்லேயும் அதுக்கப்புறம் சரி ஓகே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ஸும் இல்லை மேடம் மேடம் ஃபைவ் ஸீரோ ஒன் டபிள் ஸீரோ டூ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ்

ஓகே அதே மாதிரி கஸ்டமர் சைடுலேந்து நீங்கள் ஓகே ம் ம் ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே மேடம் இன்னோரு மேடம் இது இப்போது அப்ளே பண்ணுறதுக்கான இது ஆக்டிவேட் பண்ணணும்ன்னா மொபைல் நெட் பேங்கிங்லேயே பண்ணிக்கலாங்களா ஓ அப்படிங்களா பேங்க்கில் போய்ட்டு பண்ணணுமா அப்படிங்களா

அப்படிங்களா ஓகே ஓகே

ஆ ஆ ஓகே ஓகே மேடம் அது லிமிட் எவ்வளோ செட்டாகியிருக்கு மேடம் அந்த கார்டுக்கு ஆ அமௌண்ட் லிமிட் மேடம் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் செவெண்ட்டி எயிட் தொளசண்ட் லிமிட் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்லையா ஆ ஆ ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ அதுக்காக தான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துடுயில்லையா ஆ ஓகே மேடம் ரொம்ப நன்றி தேங்க்யூ